ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாங்க சார் சொல்லுங்கள் ஆமாங்க சார்

சரிங்க லேட்டாக ஃபோன் பண்ணிருக்கீங்களே அட்மிஷன் போடுறதாக இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக கொண்டு வந்து சொல்லணும் நீங்கள் சேர்க்கணும் இப்போது ரொம்ப லேட்டாக கேக்கிறீங்ளே ஐயோ

சரிங்க சரிங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க நானூற்றி அறுபதுங்களா சரிங்க அங்கே என்ன கவர்மெண்ட்ரி ஸ்கூலில் படித்தாங்களா மாரண்டஹள்ளியில் சரிங்க சரி நீங்கள் நாளைக்கு கூட்டிட்டு வாங்க அவங்களை கூட்டிட்டு டிசி வாங்கிட்டு வாங்க மார்க்லிஸ்ட்டு வாங்கிட்டு வாங்க இது இன்கம் செர்டிவிகேட்டு அப்புறமா ஆதார் கார்டு ஆ ஆமாம் கம்யூனிட்டி செர்டிவிகேட்டு எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வாங்க நான் ஃபீஸ்ஸெல்லாம் என்னென்றத வந்து நான் அப்றம் சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபோன் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுருக்கணும் இப்போல்லாம் கொஞ்சம் அட்மிஷனு சீட்டெல்லாம் வந்த ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆமாங்க நீங்கள் டக்குன்னு வந்திங்கனா மட்டும் தான் கிடைக்கும்

நீங்கள் திங்கக்கெழமை நாளைக்கின்னு லேட் பண்ணிட்ருந்திங்கனா சீட்டு கிடைக்காதுங்க நீங்கள் எங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாவே வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் எங்களை வந்து கேட்டுட்டு நீங்கள் ஒரு அமௌன்ட்டு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனால் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் டைரெக்டா வந்து உடனேலாம் கிடைக்காது சரிங்களா சொல்லுங்க சார் ஹாஸ்டல் இருக்குங்க சார் ஹாஸ்டல் இருக்குது எல்லாம் எல்லா வசதியும் இருக்குது எங்கள் ஸ்கூலில் ஆ செரிங்க சார் நீங்கள் வாங்க